ஹலோ ஆமாம்ம யாரும்மா நீங்கள் பேசுகிறது நான் மேஸ்திரி தான் பேசுகிறேன் ஆ சொல்லுங்கம்மா ஆ ஆ எக்ஸ்ட்டா ஒரு ரூம் போடணுமா என்ன சைஸ்ஸுல் போடணும் எந்த அளவில் பதினஞ்சுக்கு பதினஞ்சு பக்கத்தில் இடம் இருக்காம்மா நான் வந்து பார்க்கணுமே ஆ ஏனால் பக்கத்தில் மரம் இருக்கக்கூடாது அடுத்தவங்க இடம் இருக்கக்கூடாது உங்களுக்கு அந்த அளவுக்கு இடம் உங்கள் வீட்டிலே இருந்தாக்கா பார்க்கலாம் ஆ சரிம்மா அப்போ பதினைஞ்சிக்கு பதினஞ்சு சொல்கிறீங்க உங்களுக்கு வாசக்கால் ஜன்னல்லாம் வருதா உள்ளே

ஆ அது என்ன அளவில் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா ம் சரிம்மா நானு ஆ ஓகே ரெண்டு ஜன்னல் வருதா ஒன்று வருதா ஆ ரெண்டு ஜன்னல் ஒரு வாசக்காலா ம் சரிம்மா நானு என்னைக்கு வரலாம் வந்து பார்க்கணும் இடத்த பார்க்கணும் ஆ சரிம்மா என்றைக்கி நாளைக்கு நாளைக்கு வரலாமா ஆ சரி பக்கத்து சைட்டில் ஒரு வேலை நடந்துகிட்ருக்கு அதை முடிச்சுட்டு தான் நான் நாளைக்கு வர முடியும் ரேட் என்ன அந்த ச சதுர அடி தான் நம்ம கணக்கு சதுர அடி தான்

ம் பார்க்கலாம்மா நீங்கள் வேறு பழைய வீடு நாலு வருஷம் ஆகுதுன்றிங்க அட்டாச்மெண்ட் பண்ணி கட்டணுன்றிங்க ஒரு சிங்கிள் ரூம்பு அதெல்லாம் வந்து பார்க்கணும் அந்த ரூம்பை ஒட்டி கட்டுறதா கொ எப்படி பண்ணுறது என்னென்னு பதினஞ்சுக்கு பதினஞ்சு இடம் இருக்குதானு பார்க்கணும் அதெல்லாம் வந்து நான் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தானேம்மா சொல்ல முடியும் ஆ சரிங்கம்மா கூலியெல்லாம் எக்ஸ்ட்டா தான் போகுது நீங்கள் பா அதான் பார்த்து இது பண்ணணும் ஆ சரிங்கம்மா சரிம்மா ஆ தேங்க்யூம்மா